தருமபுரி மாவட்டத்தில் கொண்டாடுகிற முக்கிய கலாச்சார விழான்னு எடுத்துக்கிட்டால் தமிழ் மக்களுடைய கலாச்சாரமாக கொண்டாடுறது வந்து மாதிரி மான் பண்டிகை தீபாவளி உகாதி பொங்கல் அப்போ வர உழவர் திருநாள் இதெல்லாம் வந்து கலாச்சாரமா கொண்டாடுற விழா தான் தமிழ் மக்களுடைய கலாசார அது தான் தருமபுரி மாவட்டத்தில் இதெல்லாம் வந்து சிறப்பாக செய்யறாங்க அதே போல் கார்த்திகை தீபம் தீப திருநாளையும் வந்து ஒரு கலாச்சார விழாவாக தான் செய்யிறோம் இது இந்த விழாவெல்லாம் ரொம்ப சிறப்பாக செய்யிறதுக்கான இது வந்து வழி வழியாக வந்த பெரியவங்க செஞ்சிகிட்டு வந்தத நாமளும் கடைபிடிச்சு நாமளும் செய்யறோம் இது வந்து ஒரு கலாச்சாரமாக தமிழ் மக்களுடைய கலாச்சாரமாகவே இதை வந்து செஞ்சிகிட்டு வரோம்